என்னோடய சகோதரர்கள்னு பார்த்துட்டா எனக்கு ரெண்டு அண்ணங்க இருக்காங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அவ்ளவாக படிக்கலை பெரிய அண்ணன் வந்துட்டு அப்பாவோடய டெத்தானதுனால் அவன் ஸ்டாப் பண்ணிட்டான் படிப்பை அதே மாதிரி சின்ன அண்ணாவும் வந்து ட்வெல்த் முடிச்சிட்டு தென் அவனும் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டான் கரஸ்ல படிச்சாலுமே அவங்க வந்துட்டு அந்தளவுக்கு எதுவும் வந்து ப்ராப்பராக கொண்டு போகலை ஸ்டடீஸ் அப்டிங்கறதை அப்போது நான் வந்துட்டு என்ன நினக்கிறேன் அப்படின்னா என்னோடய பையன்கள் ஃபியூச்சரில் வரும்போது அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு கல்வி அப்படிங்கறதை நம்ம குடுக்குணும் அப்படிங்கும்போது அவனோடய விருப்பத்துக்கு அவன் என்ன படிக்கணுமோ அதை படிக்கலாம் ஆனால் நான் சொல்கிற படிப்பு அப்படிங்கறது அவன் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க இருந்தாலுமே வந்து இந்தெடத்தில் அவனோடய விருப்பத்தை நான் முன்னாடி வைக்கிறேன் நான் படிக்க வைக்கணும் அப்படினா நான் வந்துட்டு கேட்ரிங் இல்லை நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ப வாழ்க்கைக்கு அப்போ இருக்கிற நடைமுறைக்கு எது வந்து நம்பளுக்கு ஓகேவாக இருக்குமோ அதை படிக்க வைக்கணும் அப்படிங்கறத நநான் விருப்பப்படறேன் அவன் எவ்வளோ படிக்கணும் அப்படினாலுமே படிக்கலாம் அதை பற்றி இவ்வளோதான் நீ படிக்கணும் இல்லை இந்தளவுக்குதான் நீ பண்ணணும் இதைதான் பண்ணணும் அப்படிங்கற ஒரு ஒரு விதிமுறையோ இல்லை ஒரு இது பண்ணும் கம்பல் பண்ணணும் அப்படிங்கற எதுவுமே அவனுக்கு கிடையாது